ஹலோ ஹலோ சார் மெகா மல்ட்டி மீடியா நாகப்பட்டினமா சார் சார் எனக்கும் நாகப்பட்டினம் தான் ஆ சார் என் பெயர் விஷ்ணு சார் இது போஸ்ட்டர் அடிக்கலாமா சார் உங்கள் கடையில் அந்த டீட்டைல் மட்டும் கிடைக்குமா ஆ ஆ ஆ சைஸ் வந்து நார்மல் சைஸ் எந்த மேர் சைஸ் பண்றீங்க நார்மல் சைஸ் என்ன போஸ்ட்டர் சைஸ் சரி ஓகே டிசைன் நீங்கள் ஆ சரி ஓகே என்ன ப்ரைஸ் வருது இது என்ன என்ன ப்ரைஸ் வருது அந்த ரேட்டு அந்த சைஸ்க்கு எனக்கு ஒரு நூறு போஸ்ட்டுக்கிட்ட வேணும் ஆ நூறு போஸ்ட்டு நீங்கள் எப்படி மொத்தமாக பண்ணிணா லெஸ் பண்ணிப்பீங்களா அமௌண்டில் ஓ எனக்கு அவ்வளோ வேணுணா சார் கம்மியாக தான் தேவைப்படுது ஆ நூறு போதும் நீங்கள் அதில் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன் சரி ஓகே சார் இது டிசைன் நீங்கள் பண்ணி கொடுத்துருவிங்களா போஸ்டர் டிசைன் நீங்கள் பண்ணிடுவீங்களா

சரி ஓகே எனக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படி பண்ணல இன்னும் ஆனால் எந்தமேர்ன்னு சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க ஆனால் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிண ஒரு டிசைன் பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அது நான் நல்லா இருந்துச்சு அதான் சரி நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணிணேன் இப்போ எனக்கு நீ ஆ சரி ஓகே சார் சார் இது பேனர் அந்த மாதிரியும் பண்ணுறீங்களா மொத்த என்னென்ன பண்ணுறீங்க வேறு ஆ ஆ ஃபிரேம்லாம் உண்டா ஃபிரேம்லாம் பண்ணித்தருவீங்களா ஓ ஓ சரி சரி சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபிரேம்லாம் என்ன ரேட்டு வருது நார்மல் ஃபிரேம் ஆ அது என்ன சைஸ் சார் என்ன சைஸ் தொள்ளாயிருவா சரி ஓகே ஓ ஓ ஆ சரி ஓகே சார் ஆ இது பிராண்டடாக பண்ணுறீங்களா எப்படி ஃபிரேம் நல்லா இருக்கும்ல எங்களுக்கு ஓ அதெலாம் இல்லை ப்ரைஸ் அதிகமாக சொல்கிறீங்களே அதனால் தான் சரி குவால்ட்டியாக பண்ணித்தருவீங்களான்னு சொல்லுறேன் ஓ சரி சரி சார் சரி ஓகே சார் எத்தனை நாளில் சார் கிடைக்கும் இப்போ நான் போஸ்ட்டர் வந்து நான் இன்றைக்கு ஈவினிங் போல் வரேன் எனக்கு டிசைன் இன்றைக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருங்க என்றைக்கு எடுத்துக்கலாம் கைக்கு என்றைக்கு வாங்கிக்கலாம் ஒன்றரை நாள் ஆகுமா சரி ஓகே சார் அப்போ ஈவினிங் வரேன் ஆ வந்துட்டு உங்கள் நீங்கள் எனக்கு டிசைன் எனக்கு என்னான்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சு கொடுங்க ஆ வேறு என்னென்ன சார் பண்ணுறீங்க ம் ம் பேனர் வந்து ம் பத்துக்கு பத்து என்ன சைஸ் வருது

ஓ ப்ரைஸ் அதிகமாக வருமா சரி ஓகே சார் ம் சரி சொல்லுங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட பண்ணுறன் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணி கொடுங்க நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் கஸ்டமர் இருந்தால் சொல்லுறேன் அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஆர்ட்ரு தரேன் ஆ சரி ஓகே சார் ஓகே சார் நான் உங்களுக்கு முடிச்சிடுறேன் அதே மாதிரி சரி ஓகே சார் தேங்கியூ நான் உங்களுக்கு ஈவினிங் வந்துட்டு கால் பண்ணுறேன் ம் ம் தேங்கியூ